தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடப்படக்கூடிய முக்கிய கலாச்சார நிகழ்வுகள் அப்படின் சொன்னால் எல்லா வட்டாரங்கள்லேயுமே எல்லா சமூகத்துலேயுமே பொதுவாக பயன்படுத்தக்கூடியது வந்து குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இப்போ குலதெய்வ வழிபாடுனால் எல்லாேரும் நினைக்கலாம் ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை போய் வணங்குவாங்க அதுக்கு ஏதாவது பூஜைகளெலாம் பண்ணுவாங்க அப்படின்னு அதனுடைய தாத்பரியம் என்னென்னு கேட்டீங்கன்னால் அதாவது உடன்பிறந்த சகோதரர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இல்லை நம்மளுடைய உறவினர்கள் அனைவரையும் ஒரு இடத்துக்கு அழைத்து அந்த தெய்வம்ங்கிற ஒரு உருவ வழிபாட்டுக்கு மத்தியில் உணவு பரிமாற்றம் உறவு பரிமாற்றம் எல்லாத்தையும் நிகழ்த்துகிற ஒரு நிகழ்வு தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது இந்த ஒரு காரணத்தை முன்னிட்டாவது உறவினர்களெலாம் ஒன்றிணைந்து ஒரு இடத்துல இருந்து உணவு சமைத்து சாப்பிட்டு ஒரு நேரம் பொழுது அந்த இடத்துல கழித்து எல்லாேரும் ஒரு மனதாக இந்த குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாேரும் நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சேர எண்ண அலைகளை ஏற்படுத்தி அதை அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அதை அமைச்சுக்கிட்டு வரக்கூடிய வழக்கம் வந்து இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமாக தமிழ்நாட்டில் இருக்குது எல்லா வட்டாரங்களிலேயும் இது வந்து பொதுவாக இருக்குது எல்லா சமூகங்களிலேயும் இது வந்து பொதுவாக இருக்குது இடங்கள்தான் மாறுபடுதே ஒழிய இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஆனால் மாறுபடுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் மாறுபடுது முறைகள் மாறுபடுது ஆனால் வழக்கங்கள் மாறுபடலை வணங்கக்கூடிய முறைகள் வேணால் மாறுபடலாம் படைக்கக்கூடிய பண்டங்கள் வேணால் மாறுபடலாம் ஆனால் அந்த வழக்கங்கள் வந்து மாறுபடலை இதுதான் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அப்படின் சொன்னால் விளையாட்டு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் வித விதமான விளையாட்டுகள் ஆண்களாக இருந்தால் வந்து அவங்க கபடி விளையாடி விளையாடியிருக்குறாங்க அதே மாதிரி பந்து கூடை பந்து விளையாடுறது அதே மாதிரி வந்து கை பந்து விளையாடுறது அதே மாதிரி கால் பந்து விளையாடுறது இதெல்லாம் ஒரு முக்கியமான விளையாட்டாக வச்சுசிருந்து இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி விளையாடுறது அப்புறம் கண் கட்டி விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதும் அப்புறம் அழகழகான கோலங்கள் வரைகிறதுலையும் நே நேரத்தை செலவிட்டிருக்காங்க பெண்கள் அது வந்து ஒரு முக்கிய பொழுதுப்போக்காக இருந்திருக்கு இந்த கோலங்கள் வரைகிறது அப்படிங்கறது ஏதோ ஒரு நிறங்களை வச்சு ஒரு உருவத்தை கொண்டு வரதுன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது அது வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு திறமையை வந்து வளர்க்குது என்ன திறமைன்னால் சிக்கல்களை விடுவிக்க கூடிய ஒரு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த கோலங்கள் வரைகிறது வந்து நம்மளுக்கு உருவாக்கி தருதுன்னு என்னுடைய அம்மா நிறைய நாள் சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரங்கோலி கோலம் தமிழ் கோலம் அந்த மாதிரி எல்லாம் வகைகளிருக்கு ரங்கோலி கோலம் அப்படிங்கறது வந்து நிறங்களுடைய கலவை எந்தெந்த நிறங்களை எந்தெந்த வகைகளில் கொடுத்தோம்னா அது எப்படி அழகாக ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்வது வந்து ரங்கோலி கோலங்கள் இல்லைனா பூ கோலங்கள் அதை தாண்டி தமிழ் கோலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிக்கு கோலங்கள் இன்னொரு பேர் இருக்குது அது அதுக்கு வந்து புள்ளி வைத்து அதில் வந்து கோடுகளோடு இணைக்கணும் அது இணைக்கிறது அப்படிங்கறது வந்து நல்ல நினைவாற்றலும் இணைக்கக்கூடிய புள்ளிகளை சரியாக ஒரு கலைநயத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு முறை வந்து அந்த கோலமிடுதல் அப்படிங்கறது இதில் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய திறன் என்ன அப்படின்னா சிக்கல்களை விடுவிக்க கூடியதும் சிக்கல்களை ஏற்படுத்த கூடியதும் விடுவிக்கக்கூடியதும் அதற்கான வழிமுறைகளும் இந்த கோலம் வரைதலில் ஏற்படுதுங்கிறது உண்மை உண்மை அதை உணர்ந்தும் செய்திருக்கிறோம் இதை வந்து என்னுடைய அம்மா வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க இது ஒரு முக்கியமான ஒரு இது பொழுதுப்போக்காகவும் இருந்துச்சு நம்மளுக்கு